இது நாங்கள் சேவிங் இதை நான் அப்பப்போ சேவ் பண்ணதுனால இதனுடைய சேமிப்பு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எனக்கு ஸோ இதை நான் சேவ் பண்ணாமல் வச்சுருந்தேன்னா இந்த ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் வந்து ருப்பீஸ் வந்து எனக்கு இருந்திருக்காது மதிப்பு ஒரு ஃபைவ் ருப்பீஸ் இருக்கும் மற்றது எல்லாம் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ் எங்கள்கிட்ட இருந்திருக்காது ஸோ இந்த சேவிங்ஸினால எனக்கு ஒரு பெனிஃபிட் இப்போ ஏதாச்சும் ஒரு இது யூஸ் இருக்கு எனக்கு